தர்மபுரியில் விவசாயப் பொருட்கள் தேவை அப்படி சொன்னால் டிராக்ட்ரு யூஸ் பண்ணுறாங்க அதிகபட்சமாக வேறுன்னா ஜேசிபி வேறு டிராக்டர்ஸ் தான் மேக்சிமம் அவ்வளோவா சொல்லப்போனால் அவ்வளோ தான் மாட்டுவண்டி பொருளெலாம் யூஸ் பண்ணுறாங்கள் விவசாயம் நடைமுறை எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் ஆனால் யான் வீட்ல யாரும் இதுவரைக்கும் பார்த்ததில்ல எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கணிப்பு இங்கே எப்படி இருக்கும் விவசாய முறை அப்படி சொன்னால் ஃபஸ்ட்டு நிலத்த உழுவுவாங்க திரும்பவும் க ய உரம் போடுவாங்க திரும்பவும் உழுவாங்க திரும்பவும் கால் போடுவாங்கள் கால்னா ஒவ்வொரு லைன் லைனாக போடுவாங்க கால் தெரியும் உங்களுக்கு அந்தமாதிரி கால் போட்டுட்டு திரும்ப தண்ணி பாய்ச்சுவாங்க தண்ணி பாய்ச்சிட்டு என்ன நடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க என்ன பயிர் கரும்பு நடுறாங்களா நெல்லு நடுறாங்களா நெல்லாக இருந்தால் கால் போட மாட்டாங்க சவன விதச்சி இலைதழைகள் போடுவாங்கள் மரம் இலைதழ சத்து அதிகமாக இருக்கிற இதெல்லாம் போடுவாங்கள் கரும்புக்கு அதுமாதிரி தேவையில்ல கால் போட்டு கரும்பு சின்ன சின்ன துண்டாக வெட்டுவாங்க நடுவில் பயிர் வர்ற இடத்த விட்டுவிட்டு சென்டர் சென்டர் சென்டராக வெட்டி நீர் பாய்ச்சிட்டே இருக்கும் போது கரும்பு நடுவாங்கள் கரும்பு நட்டு திரும்ப தண்ணி ஃபுல்லாக பாய்ப்பாங்க அந்தமாதிரி இருக்கும் முறை வந்து விவசாயமுறை அந்தமாதிரி இருக்கும் போல் ஃபஸ்ட்டு உழுவுவாங்க அதுக்கப்புறம் உரம் போடுவாங்கள் அதுமாதிரி இருக்கும் கால்நடைகள் வச்சு அதிகமாக பண்ணுவாங்க கால்நடைகளை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கள் ஏன்னால் பயிர் அதிகமாக விளைவிக்க விளைவிக்க விவசாயிகள்கிட்ட அதே ஸ் இதோடய அளவுகளோடய கால்நடைகள் இருக்கும் நீர் பாசன முறைனா சொட்டு நீர் பாசன முறை இருக்குது இன்றைக்கி இரிகேஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இரிகேஷன் இருக்குது ஃபிளவர் இரிகேஷனு இருக்குது ந சொட்டு நீர் பாசனம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது தற்புரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது சொட்டு நீர் பாசனம் இப்போது கடைசியாக இந்த தண்ணி பற்றாக்குறையாக இருந்தது அப்போது இருந்த நீர் பா சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாங்கள் தொழில்நுட்பம்னா தொழில்நுட்பம் தேங்காய் கண்ணு நடுவாங்கள் அப்போ எல்லோரும் கையில் நோண்டுறத விட்டு இப்போ டிக்கர் வாங்கிட்டாங்க மண்ணு டிக் பண்ணுறதுக்காக அதுக்கு எவ்வளோ செலவாவுதோ அதில் பாதி தான் இதுவும் இப்போ நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டியாவும் மாறிடுது தொழில்நுட்பமும் அதிகமாக வளந் வளர்ந்துடுச்சி தக்காளிக்கா செடியாக இருக்கட்டும் ஒவ்வொரு செடிக்கும் தக்காளி செடின்னு இல்லை வெண்டக்காய் கத்திரிக்காய் உ முருங்கக்காய் இருக்கு முருங்கை தோட்டம் வைக்கிறாங்களோ இல்லையோ இது வைக்கிறாங்க பப்பாளி தோட்டம் வைக்கிறாங்க அதனால டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துடுச்சி நிறைய ஊரில் அதிகமாக அதுதான் யூஸ் ஆகுது டெக்னாலஜியால் மேக்சிமம் ஒர்க் வந்து கம்மியாகுது தொழில்நுட்பம் அதிகமாயிடுச்சி அதனால் ஒர்க்கும் கம்மியாகுது டைமும் சேவ் பண்ண முடியுது